சில மாதத்துக்கு முன்னாடே ஒரே வெள்ளக் காடாக ஆகி எங்கள் ஊர் ரொம்ப பிரச்சனையில் மாட்டி இருந்துச்சு அப்பொழுது நாங்கள் வந்து ரொம்ப கடவுள் மேலே நம்பிக்க வச்சு அந்த வெள்ளத்துலேருந்து மீண்டு வர்றதுக்காக கடவுள்கிட்டே ஜெபிச்சோம் ஜெபிக்கும் போது மாதா கோயில் ஞாபகம் வந்துச்சு தூத்துக்குடி மாவட்டம் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் எங்கள் பங்கெல்லாம் அங்கே தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் மாதா மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு எங்கள் ஊர் ஆலயம் வந்து ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் ஊரில் இருக்கிற மக்கள் அவ்வளோ பேருமே அந்த தெய்வத்தை வெளியே எடுத்து வச்சு சந்தியாராயப்பரை ரொம்ப வ போஸ்ட்டாக கொண்டாடினோம் கொ எங்கள் கடவுளே எங்களுக்கு வந்த அது பனிபோல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தை ரொம்ப இது பண்ணிணோம் ரொம்ப இது பண்ணோன்னே அந்த தண்ணி வந்து அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக என்னத்த இங்கே ஆக போகுது அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இல்லை நம்பிக்கையோடு கடவுளே கடவுளே கடவுளேனு எங்கள் கையில் கிடச்சத அன்றைக்கி உடுத்தின துணியோடு தான் நாங்கள் வெளியே கிளம்புனோம் வெளியே கிளம்புனாலும் அந்த துணியை வந்து ஒரு இதாக நினைக்கில அந்த ஈர துணியோடயே இருந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுளே எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்து தாங்க நோய்நொடி இல்லாமல் வைங்க அப்படின்னு சொல்லி வேண்டிப்போனோம் எங்களுக்கு நல்ல இது கிடச்சிது நல்ல இது பண்ணு பிரச்ச விடியும் முன்ன அந்த தண்ணியெலாம் குறஞ்சிது குறஞ்ச உடனே மறுநாள் காலையில் பார்த்து எல்லா மக்களும் ஒரே வேதனையில் தான் இருந்தாங்க இருந்தாலும் நாங்க கூட்டு போய் கடவுள் இருக்கார் நம்மளுக்கு எதாவது தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் முன்னால் போய் கிடந்தோம் கடந்தோன்னே அந்த தாலுக்கா ஆஃபீஸ்ல இருந்து வந்து என்ன செஞ்சாங்க உங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு அரிசி பருப்பு கொண்டு வந்து பொங்கி ஆக்கி போட்டாங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட்டாலும் இறைவன் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பிள்ளைங்களுக்கோ ஒரு உயிருக்கோ சேதம் இல்லாமல் எங்களை காப்பாற்றி தந்திருக்காங்க ரொம்ப நம்பினோம் நம்பி ஜெபிச்சு இதாக்குனதினால சந்தியாராயப்பரை பிடிக்கும் மாதா கோயில் பிடிக்கும் எங்களோடய தெய்வம் தான் பிடிக்கும்னு இல்லை எல்லா சாமியுமே எங்களுக்கு ஒரு துணையா இருந்துச்சு இருந்ததினால ரொம்ப அற்புதங்கள் செய்து வந்த இருதயராசா ஆலயம் திருச்செந்தூரில் ஆலந்துலேன்னு ஒரு கோயில் அந்த கோயில் உள்ள போனோம்னால் சேசுநாதர் தான் இருப்பார் அவரை நம்பி ஜெபிச்சவங்க யாருக்கும் பலன் இல்லாமல் போகலை புள்ளை இல்லாதவங்களுக்கு புள்ளை இருக்கும் கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் மற்றபடி எந்த பிள்ளைகளுக்கும் ஒரு படிப்புக்குன்னு ஒரு இந்த இது நம்பி போனாலும் கூட அவங்க நல்லா பஸ்ட் மார்க் எடுத்து நல்லா இருப்பாங்க எந்த நோய் நொடி இல்லாமல் ஒரு புள்ளிச்சி நீங்களும் இல்லாமல் இந்த கெட்டுக்களை அவுக்கிறதுக்கு அவர் எங்களுக்கு துணையா இருந்து எல்லா செஞ்சு தந்தது